ஃபஸ்ட்டு நான் வந்துட்டு படிச்சதெல்லாமே வந்துட்டு பாய்ஸ் ஸ்கூல் தான் காலேஜும் சரி பாய்ஸு ஸ்கூலும் வந்துட்டு பாய்ஸு நான் ஒர்க் பண்ற ஆஃபிஸ்லேயும் சேம் ரூல்ஸ் ரூல்சுனு சொல்ல முடியாது பேசக்கூடாது அதனால வந்துட்டு எனக்கு அவங்க கூட சேர்ந்து கான்வர்சேஷன் மேக் பண்றதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம் மேக்ஸ் அதையும் நான் அதையும் நான் ட்ரை பண்றது வந்துட்டு விலகி போயிடுவேன் ஆனால் இப்போ வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் அவங்க கூட பேசி பழகி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இது பண்ணிட்டிருக்குறேன் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு கான்வர்சேஷன் பில்ட் பண்ணிக்கிட்டே வந்துட்ருக்கேன் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு ஸ்டாட்டிங்கில் இப்போ ப கொஞ்சம் கொஞ்சமாக பழகிக்கிறேன் கொஞ்சம் ஒரு ஈஸியாகவும் இருக்குது